சுற்றுலாவை மதம் எப்படி பாதிக்கிறதுனு சொல்லும் போது குறிப்பாக வந்து ஏரி குளம் நீர்த்தேக்கம் சொல்லக்கூடிய டேம் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கனா சடங்குகள் செய்யக்கூடியதாக அந்த சீர்கேடு அல்லது சுகாதாரம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிறாங்க அது வந்து தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் வைச்சா பரவாயில்லை இன்றைக்கு நீர் என்பது பிரதானமாக ஆதாரமாகவும் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிற சூழ்நிலையில் நன்னீர் என்பது வந்து கிடைக்கக்கூடிய அரிதில் அரசு கவனம் செலுத்தி பல்வேறு முயற்சிகளில் நன்னீர் கிடைக்கக்கூடிய குடிநீராக கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்தமாதிரியான நல்ல நீரில் வந்து இது போல் மதம் சார்ந்த சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் சீரழிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மதத்தினுடைய அரசியல் என்பது தீவிரமாக மாறி மக்களை வந்து ஒரு சிந்திக்க முடியாத ஒரு நிலமைக்கு தள்ளப்படுகிறாங்க இதுபோல் வந்து மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் இன்றைக்கு முயற்சி பண்ணிணாலும் குறிப்பாக நம்மளுடைய இந்தியானு சொல்லும் போது கங்கை ஒரு பிரதானமான மிக பெரிய நதி அந்த நதியில் ஒரு ஆறு நதிகள் இணைந்து வந்து கங்கை உருவாக்கி மீண்டும் பல்வேறு நதிகளாக பிரிந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது இந்த கங்கை நதி புனித நதினு சொல்லி அதில் வந்து பிணங்களை எரிப்பதும் அதில் வந்து பல்வேறு சடங்குகளை செய்வதும் அந்த புனிதமான நீர்னு சொல்லக்கூடிய குறிப்பாக குடிநீருக்கு உகந்ததாக இருந்த அந்த நீர் ஆனது குறிப்பாக கா காசிக்கு வரும் போது அதில் வந்து குளிக்கவோ அல்லது அதை வந்து அணுகக்கூடிய நிலை இல்லைன்றது வந்து ஆய்வு விவரங்கள் தகவலாக சொல்கிறாங்க